எங்கள் ஊர் சுற்றுலா பண்ண வர்றதுக்கு வருகை உண்டு அது என்னனு பாத்திங்கன்னா பேரேஜ் ஓடப்பள்ளி பேரேஜ்னு சொல்வாங்க அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி போய்ட்டுருக்கும் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பார்க் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் கடை இருக்கும் மீன் சேல்ஸ் பண்ணுவாங்க எல்லாம் இருக்கும் அப்பறம் மக்கள் வந்து அதிகம் வருவாங்க வந்து ஃபஸ்ட் வந்து தண்ணியில் குளிச்சுட்டு அதுக்கு அப்புறம்மேட்டு மீன் கடைக்கு போய்ட்டு மீன் எடுத்து சாப்பிட்டு அப்புறம் பார்க்கில் போய்ட்டு என்ஜாய் பண்ணுவாங்க காலையில் வந்தாங்கன்னா சாய்ந்தரம் வரையும் ஆயிடும் நல்லா ஃபுல் என்ஜாய்மெண்டாக இருப்பாங்க அதை ஒட்டி அப்புறம் மேட்டுக்கு பார்த்திங்கனா அடுத்த நாளைக்கு வந்தாங்கனா இங்கே வந்து திருச்சங்கோடு பக்கமாக இருக்கு அங்கே வந்து கோவில் இருக்கு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் மலையில் இருக்கு அங்கே போய் எல்லாம் ஸ்பென் பண்ணிவிட்டு வருவாங்க மலையில் போய் நல்லா உச்சியிலேருந்து நல்லா கீழே பார்த்தோம்னா அழகாக தெரியும் அதெல்லாம் வந்து ஸ்பென் பண்ணுவாங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஜேகர்பாளையம் பார்க்குனு இருக்கும் அங்கேயுமே இதே மாதிரி வந்து தண்ணி அருவியெல்லாம் போகும் அங்கேல்லாம் சுற்றுலா வந்து அதிகம் வருவாங்க நல்லா குளிக்கலாம் அப்படினு சொல்லி அதை ஒட்டியும் பார்க் இருக்கு நாங்களும் இங்கேயிருந்து லஞ்ச்லாம் கொண்டுகிட்டு போய் அங்கே நல்லா ஸ்பென் பண்ணுவாங்க குழந்தைகளும் நல்லா விரும்பி அந்த இடத்துக்கெல்லாம் போவாங்க நல்லா என்ஜாயபிலா இருக்கும் இங்கே வந்து நல்லா டைம் ஸ்பென் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ்ஸும் இருக்காது நிறைய பேர் வந்தாலும் நல்லா இடமெல்லாம் வசதியாக இருக்கும் நிறையா ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம்